ஆன்லைனில் வந்து கோச்சிங் எடுக்குறதுங்குறது வந்து குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் அந்த ஆடல் பாடல் அந்தமாதிரி ஒரு நடவடிக்கை வந்து ரொம்பவுமே முடக்கி வைக்குது அதுவே பள்ளிக்கு போனா வந்து அங்கே ஓடி ஆடி விளையாடுவாங்க குழந்தைங்க மற்ற குழந்தைகளோட சேர்ந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் மொழி இதெல்லாம் வந்து கற்றுக்குவாங்க ஆசிரியர்கள் வந்து அவங்களோட நேரடி கண்காணிப்பில் இருந்தாங்கன்னா குழந்தைகளோட அவங்களோட வளர்ற விதம் அவங்க தப்பு பண்ணா உடனே அதை திருத்துறது அதெல்லாமே வந்து ஆசிரியர்கள் வந்து உடனுக்குடன் வந்து அந்த நடவடிக்கை எடுப்பாங்க அதுவே ஆன்லைன் கோச்சிங் அப்படின்னு வரும் போது அது வந்து பேரண்ட்ஸ் யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க குழந்தைகள் வந்து ஒரு கணினி முன்னாடியோ இல்லைனா மொபைல் போன் முன்னாடியோ உட்காந்து அந்த க்ளாஸ் அட்டன்ட் பண்ணும் போது அந்த நேரில் அட்டன்ட் பண்ணுற அந்த ஒரு தாக்கமும் இருக்காது அதனால் வந்து ஆசிரியர்கள் மேலே பயம் அது எதுவுமே இருக்காது அதுவும் இல்லாம குழந் நண்பர்கள் வட்டம் அது எல்லாமே ரொம்பவுமே சுருங்கி போய் மக்கள் குழந்தைகள் வந்து வீட்டுக்குள்ளையே முடங்கி இருக்குறமாதிரி தான் இருக்கும்